குடும்பத்துடன் விடுமுறை நாட்களில் குழந்தைங்களை சென்று பழனி மற்றும் ஓகேனக்கல் போன்ற சுற்றுலாத்தலங்களில் அழைச்சி அழைச்சுச் சென்று வாய்ப்புள்ளது அது அருகிலும் மிக தொலைவிலும் ஒரு சில இடங்களின் மூலம் நாங்கள் செல்லக் காரணம் என்னவென்றால் அங்கு போனால் ஒரு மன நிம்மதி விடுமுறை நாட்களில் கோடை அந்த இயற்கை கண்டு ரசிக்கும் அளவுக்கு அங்கே செல்கிறார்கள் அது அது மிகவும் பிடித்தமாக உள்ளது